வரையிறதுக்கு பார்த்திங்கன்னா பென்சில் யூஸ் பண்ணி வரையும் போது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் இயற்கையாக இருக்கும் அந்த ஸ் அந்த லைன்ஸ்ஸு பார்த்திங்கன்னா அப்டே பர்ஃபெக்ட்டாக விலுகும் இப்போ ஒரு புகைப்படத்தை வந்து ஒருத்தரை மனசில் அப்படியே வரையும்போது இப்படி பென்சிலில் வரைஞ்சாதான் அந்த நோஸ் கண்ணு அந்தமாதிரி ஒரு காது ஆகட்டும் கன்னங்களாகட்டும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட்டாக கொண்டு வரணுன்னா அது பென்சில்னால தான் முடியும் அந்த இயற்கையான ஒரு உருவமாக இருக்குறமாதிரியே இருக்கும் பென்சிலில் வரைஞ்சோம்னா அந்த நேச்சுரலான ஸ்கே இதில் வந்து இயற்கை சார்ந்த ஒரு விஷியமாக வரையணும் அப்படின்னு நினச்சோம்னா அது கண்டிப்பாக பென்சில்னால் தான் பண்ண முடியும் மற்றபடி ஒரு செ ஒரு செயற்கையான ஒரு ஒரு உருவம் அப்படிலாம் வரையும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாயங்கள் பூச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அந்த சாயங்கள் நம்ம வந்து இது ஸ்கெட்ச் பென்சில் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு அது ஒரு நேச்சுரல் கலராக இருக்கும் அதுவும் நல்லா விதமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் பென்சில்கள் எல்லாம் வந்து வில வந்து கட்டுக்கோப்பாக இருந்தாலும் வந்து என்னென்னா சீக்கிரம் தீர்ந்து போது அளவாக அளவான ஒரு மைதான் அதில் யூஸ் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு படம் வரையிறதுக்கே வந்து அது அது பத்தமாட்டங்கிது அந்த அளவுக்கு தான் இப்போ வந்து இருக்கிற சாயங்கள் வந்து அதில் இருக்கு க்ரையான் பென்சில் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலாக ஒரு ஒரு இயற்கையான அந்த ஒரு வானம் ஒரு பூமி ஒரு ஆறு அருவி இதெல்லாம் வரையணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது க்ரையான் பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சாதான் அந்த அளவுக்கு ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு ப வரைபடத்தை வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் வரையிறதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரையான் பென்சில் வச்சு வரையும்போது பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலாக நேச்சுரலாக ஒரு உருவத்தை வரையும் போது பார்த்திங்கன்னா நிஜமாலுமோ அது முன்னாடி நிக்கிறமாதிரியே இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு காகமோ ஒரு மயிலோ ஒரு மைனாவோ வரையணுன்னா அப்படியே அது வந்து இருந்து அதை நம்ம முன்னாடி வந்து நிஜமாலுமோ ஒரு காகமோ அப்டிங்கிறமாரி ஒரு உருவத்த கொண்டு வருதுன்னா அது க்ரையான் பென்சினால் தான் முடியும் இப்போ இருக்கிற விலைவாசிங்ககூட ஓரளவுக்கு அது வந்து மற்ற பொருட்களுக்கு கம்மியாகதான் இருக்கு மற்றபடி அது தீர்ந்து போது சீக்கிரமாக வந்து அந்த குவாலிட்டி லெவல் வந்து கம்மியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்